சாம்பார் ரசம் புளிக் குழம்பு காரக் குழம்பு வத்தக் கொழம்பு மீன் குழம்பு மாங்காய் குழம்பு இந்த மாதிரியெலாம் நிறையா சமைச்சுருக்கோம் அப்புறம் வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விஜிடபுள் பிரியாணி இதெல்லாம் செய்வோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் நிறையா சமைப்போம் அப்புறம் வந்து இட்லியாப்பம் வேறு அப்புறம் கடினம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வந்து கறியெலாம் வேக வச்சு அதெல்லாம் எடுத்து பொரியல் செஞ்சு குழம்பு வைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் சாம்பார் ஈசியா வச்சுட்லாம் சாம்பார் ரசமெலாம் ஈசியாக வச்சுட்லாம் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் புளி சாதமெலாம் கிண்டுறது ஈசியாக இருக்குது டேஸ்ட்டியாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் கறிக் குழம்பு பிரியாணியெலாம் சாப்பாட்டுக்கு பிடிக்கும்